ஹலோ சார் நாளைக்கு எங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாமு நான் படிக்கணும் கரண்ட்டு கட் ஆகிடுச்சி அதால் நான் எப்படி படிக்கிறது தயவுசெய்து நான் வந்து நான் இருக்கும் இடம் வந்து அணையேறி நீங்கள் உடனடியாக வந்து எனக்கு மின்சாரத்தை வழங்கும் படி நான் பணிவுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்